எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஜிம் அந்த ஜிம்மை பற்றி பேசணுன்னால் நான் பேசிகிட்டே இருப்பேன் இப்போ ஜிம் வந்து எப்படின்னா இப்போது நான் இருக்கற ஜிம் சூஸ் பண்ணோன்னால் ஜிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜிம்முனால் என்ன சொல்கிறது ஜிம்முனால் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஏதோ ஒரு இருந்துச்சுனால் நான் ஜிம்முக்குள்ள நுழஞ்சாலே போதும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரிலீஃப் ஆயிடும் இப்போது எப்படி சொல்கிறது இப்போது நிறையா பேர் ஜிம்முக்கு வந்து என்ன சொல்லுவாங்க எல்லாம் பிரேக்கப் ஆயிட்டால் ஜிம்முக்கு வருவானுங்க ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு ஜிம்மு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜிம்முக்கு பாடி பில்டிங் பண்ணபோகிறேன் இந்த பாடி பில்டிங் இப்போது எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் நம்ம இப்போ எதோ ஸ்போர்ட்ஸ் எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் தெரியாது ஆனால் ஜிம் அப்படி இல்லை இப்போ ஒருத்தன் நடந்து போகிறானா இப்போ ஸ்போர்ட்ஸ் ப்ளேயரு ஒருத்தன் வாலிபால் ப்ளேயரு நடந்து போகிறானா இவனை பார்த்தா வாலிபால் ப்ளேயர் மாதிரி அவனுக்கும் தெரியாது அதே ஜிம்முன்னு வச்சால் இப்போ பாடி பில்டிங்னால் ஒருத்தர் சட்டையை டைட் பண்ணி ஆம்ஸ் ம காட்டிகிட்டு போகலாம் இப்போது ஆம்ஸ் டைட்டாக போட்டு காட்டிகிட்டு போகிறனால ஓ இவன் ஜிம்முக்கு போகிறான் இவன் பாடி பில்டிங் பண்றான் அப்படின்னு எல்லோரும் ஈசியாக கண்டுப்பிடிச்சிருவாங்க இப்போ இந்த டிசர்ட் பார்த்தாலே ஜிம்மு ஜிம்முனால் என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது ஜிம்மு தான் ஏன்னால் அந்த ஜிம்மு வந்து என்ன சொல்கிறது ஜிம்முனால் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் இப்போது ஜிம்முனால் சிலபேர் பாடி பில்டிங்கில் வரலாம் பாடி பில்டிங் பண்ண ஜிம் ஜாயின் பண்ணலாம் பிரேக்கப் ஆனால் ஜிம் ஜாயின் பண்ணுவானுங்க ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகிறதுக்கு ஜிம்மு ஜாயின் பண்ணுவானுங்க எல்லாம் என்னென்ன சொல்றானுங்கன்னால் இப்போது எப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்றப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் பாதி பேர் ரெசொல்யூஷன் ஜிம்முக்கு போகணும் ஜிம்முக்கு போகணும் ஜனவரி ஒன்று ஜிம் ஜாயின் பண்ணி ஒரு வருடம் போகணும் அப்படின்வானுங்க ஆனால் யாரும் அதை கம்ப்ளீட் பண்றதே இல்லை இப்போது ஜனவரி ஒன்று ஜாயின் பண்றானுங்கன்னால் ஒரு ஒரு பத்து நாள்லேயே எனக்கு கை கால் வலிக்கிறது அதனால நான் போகல இந்தமாதிரி சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்குவானுங்க ஆனால் அப்படிலாம் உட்காரக்கூடாது ஜிம்முங்கிறது வந்து நம்ம உடம்ப வந்து செதுக்குகிறது இப்போது எப்படின்னா இப்போது வீட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்கறவங்க பீடி தம்மு சிகரெட்டு ஹான்ஸு இந்தமாதிரி அடித்து உடம்ப கெடுத்துவானுங்க கெடுத்துக்குவானுங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இப்போ ஜிம்முனால் என்ன சொல்கிறது இப்போது எந்த கெட்ட பழக்கம் இருக்காது ஆல்கஹால் சீ பீடி சிகரெட் எதுவுமே இருக்காது நம்ம உடம்பு வந்து நம்ம செதுக்குகிறோம் செதுக்குறதுனால் டயட் ஃபாலோ பண்ணி ஒரு பாடியை பில்ட் பண்ணி இப்போது நீ ஊருக்குள்ளே சுற்றுறது வந்து இப்போது சிகரெட் அடித்துட்டு ஊருக்குள்ளே சுற்றுறது மாஸ் இல்லை அதே ஒரு உடம்ப பில்ட் பண்ணி டயட் ப்ராப்பரான டயட் இருந்து அந்த உடம்ப பில்ட் பண்ணி ஊரில் கெத்தாக நடந்து வரதுதான் கெத்து இப்போ ஜிம்மு இப்போ ஜிம்முனால் உங்க உடம்ப ரெடி பண்ணணும் இப்போ ஜிம்மு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது யாருக்காவது பிரேக்கப் ஆகிடுச்சுனா என் ஃப்ரண்டு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சி அவன் சாகிறேன்னு சொன்னான் நான் அதலாம் வேணாம் வா ஜிம்முக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனேன் இப்போ அவனுக்கு லவ்வை பற்றியே அவன் நினைக்கிறதே இல்லை இப்போ ஜிம்மு தான் அவன் வாழ்க்கை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னே தான் பேசிட்டிருப்பான் அதேமாதிரி எனக்கு ஜிம்மு வந்து ஒரு அடிக்ட்டட்னே வச்சுக்கோங்க நான் பீடிக்கு அடிகட் அடிக்ட் இல்லை சிகரெட் அடிக்ட் இல்லை ஹான்ஸ் அடிக்ட்டு எந்த கெட்டப் பழக்கத்துக்கும் நான் அடிக்ட் இல்லை ஒன்லி ஒன் ஜிம்முக்கு மட்டும் அடிக்டட் இப்போது ஜிம்முக்கு போனால் வெயிட்டு ரொம்ப தூக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் இதெல்லாம் ரொம்ப சுத்த பொய் இப்போ ஜிம் போனால் ஸ்டைராய்டு சொல்கிறாங்க இதேமாதிரி ஜிம்மு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது ஜிம்மு இப்போது ஒரு மாதம் வந்துட்டு பத்து நாளாக போயிட்டு ஒரு மாதம் போயிட்டு நின்றக்கூடாது அப்படின்ற வந்து ஜிம்மு வேஸ்ட்டு ஜிம்மு வந்து எப்போயுமே நம்ம சாகிற முடிக்கும் ஜிம்மு தான் இப்போ உடம்பு ஒருத்தன் பாடி பில்ட் பண்ணிட்டானா அந்த பாடி வந்து சாகிற வரைக்கும்லாம் இருக்காதுன்னு சொல்லமுடியாது இப்போ நீ ஜிம்மு போயிட்டு இப்போது பத்து வருடம் ஜிம்முக்கு போயிருக்கே இப்போது ஒரு ரெண்டு மாதம் நீ ஜிம் போகலனால்கூட அந்த உடம்பு இருக்காது ஃபுல்லாக குறைஞ்சிரும் அதேமாதிரி பாடி பில்டிங் பண்ண ஸ்டராய்டுலாம் எடுக்குறோம் அப்படின்லாம் இல்லை நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணலாம் இப்போ நேச்சுரல் பாடி பில்டிங்னால் என்ன சொல்கிறது இப்போ நேச்சுரலாக ஃபுட்லேருந்து மட்டும் ஃபுட்டு வே புரோட்டீன் இந்தமாதிரி மட்டும் டேக் பண்றதுனால் நேச்சுரல் பாடி பில்டர்னு சொல்கிறோம் அதேமாதிரி ஸ்டராய்டுங்கிறது வேறே நேச்சுரல் பாடி பில்டிங் வேறே அதேமாதிரி வே புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி ஃபெய்லியர் ஆகுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் சுத்தப் பொய் வே புரோட்டீன் வந்து நம்ம நல்லதுக்குதான் சொல்கிறாங்க இப்போது ஒரு சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்களுக்கு வருது எல்லாத்துக்குமே புரோட்டீன்ங்கிறது அவசியம் அந்த புரோட்டீன் வந்து டெய்லியும் ரீச் பண்றதுக்குள்ள எவ்வளோ சிரமப்படுறோம்னு எங்களுக்குதான் இந்தமாதிரி ஜிம்முக்குப் போகிறவங்ககிட்ட கேட்டுப்பாருங்கள் அவங்க சொல்வாங்க இப்போது ஜிம்மு வந்து என்ன சொல்கிறது உங்கள் உடம்ப வந்து செதுக்குறதுனே வச்சிக்கலாம் இப்போது பார்த்திங்கனா ஒருத்தன் ஜிம்முக்கு போகல அவன் வந்து எல்லாத்துக்கு அடிக்ட்டாக இருக்கான் ஆல்கஹால் எக்ஸட்ரா எதுவேனா அடிக்ட் இருக்கான் ஆனால் இப்போ அவன் உடம்ப அவனே கெடுத்துக்கிறான் அதேமாதிரி ஜிம் போகிற பசங்க வந்து எப்படின்னா அவன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணி இப்போது ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணி அஞ்சு மணிக்கு டான்னு எழுந்திரிச்சி படிக்கிறான் அவனோடய வேலை அவனே செஞ்சுக்கிறான் எல்லாமே அவனே செய்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தினமும் தினமும் ஒரு மனுஷனுக்கு வந்து தினமும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஒர்க்கவுட் டெய்லியும் பண்ணணும் ஆனால் இப்போ உள்ள ஜெண்ட்ரேஷன் வந்து எப்படின்னா இப்போது ஒர்க்கவுட்டுனால் என்னென்னே தெரியாதவனுங்க கூட இருக்கானுங்க அதேமாதிரி இப்போது எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் வந்து டெய்லியும் ஒருத்தன் வந்து டெய்லியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணோம்னால் ஒருத்தன் தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி டெய்லியும் ப்ராப்பரான டயட்டில் இருந்து ப்ராப்பரான ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருந்தால் அவனுக்கு எந்த நோயுமே வராது இப்போது ஜிம்முக்கு போகாம இருக்கானுங்களே சில சில மனுஷனுங்க அவனுங்க வந்து எப்படின்னா இப்போ ஜிம் போனால் செத்துடுவோம் ஜிம் போனால் ஹார்ட் அட்டாக் வரும் அதுமாதிரி நிறையா பூமர் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒரே வார்த்தை நீ எதுவேனால் பேசிட்டுப்போ நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா ஜிம்மு வந்து இப்போ பிடிச்சவங்க இருக்காங்க பிடிக்காதவங்க இருக்காங்க ஜிம்மை பிடிச்சுப் பண்ணனும் பிடிக்காம பண்ணவே கூடாது அதே மாதிரிதான் ஜிம்முக்கு வந்து ஒன்லி மிஸ்டர் தமிழ்நாடு அடிக்கணுன்னு தான் எனக்கு ஆசை ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து ப்ராப்பரான மணி வேணும் பாடி பில்டிங் வந்து ஈசி கிடையாது பாடி பில்டிங் வந்து ஒன்லி மணி தான் மணி வந்து என்ன சொல்கிறது இப்போ கா பாடி பில் பண்ணாலே அமௌண்ட் வந்து ரொம்ப ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்தமாதிரி சம்திங் எவ்வளோ வேணால் செலவாகும் ஆனால் அங்கே ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்றப்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு மெடல் வாங்குறதுக்கு அவன் ஒன் லேக் செலவு பண்ணி ப்ராப்பராக டயட் இருந்து ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் இப்போ ஜிம் போனவன் போனால்தான் நல்லாயிருக்கும் ஜிம் போகலனா நல்லாயிருக்காது உடம்பு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஜிம் போனாலும் ஃபிட்டாக இருக்கலாம் ஜிம் போகாமலும் ஃபிட்டாக இருக்கலாம் இப்போ வீட்டில் கூட ஹோம் ஒர்க்கவுட் பண்ணி எல்லோரும் ஃபிட்டாகதான் இருக்காங்க இப்போ பழங்காலத்து பழங்காலத்துலேயும் வந்து ஜிம்முன்னு ஒன்று இருக்குது எல்லோரும் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணி எல்லோரும் ப்ராபப்பராக டயட் இருந்து எல்லாத்துலேயும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு இருந்தால் யாருக்கும் எந்த நோயும் வராது எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கலாம் அதேமாதிரி எல்லாம் யார்றா காலையில் நேரமாக எழுந்திரிக்கிறது யார்றா தூங்குகிறது யார்றா இதெல்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட ஜங் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துகிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு இந்தமாதிரி தான் எல்லாம் இருக்காங்களே தவிர நம்ம இந்த நம்ம எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பத்து மணிக்குலாம் கரெக்டாக தூங்கி இந்தமாதிரி ப்ராப்பராக இருந்தால் எந்த நோயும் அட்டாக் ஆகாது இந்தமாதிரி யாரும் இப்போதிக்கு இல்லைன்னு தான் நான் சொல்வேன் அதே மாதிரி தான் இப்போ ப்ராப்பராக டயட் இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னால் நம்ம உடம்ப நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் நம்மள நாலு பேர் மதிப்பாங்க அதே மாரி தான் என்ன சொல்கிறது இப்போது இப்போது ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் ப்ளேயர்னால் இவனை பார்த்தா தெரியாது ஸ்போர்ட்ஸ் ப்ளேயர் ஓ வாலிபால் ப்ளேயரா அப்படின்னு யாருக்கும் தெரியாது இதே ஜிம்னால் இப்போது ஒருத்தன் அவுட்ஃபிட்டு டிசர்ட் ஏன் டைட்டாக போடுறான் அவன் சீன் போடுறதுக்குதான் அவன் உடம்ப ஏற்றுறான் அவன் காசு செலவு பண்றான் அவன் சீன் போடுறான் அதே மாதிரிதான் உனக்கும் நீ உடம்ப ஏற்றி காசு செலவு பண்ணு நீயும் சீன் போடு சரியா இந்தமாதிரி ஜிம்மு வந்து ஒரு தெரபி மாதிரி அது இப்போ நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஜிம்மில் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன் மத்த எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரஸ்ஸாக இருக்கும் எதுவேனாலும் இருக்கும் இப்போ நான் ஜிம் ஒரு நாளைக்கு ஜிம்மு போகலைனா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரஸ்ஸாக இருக்கும் நான் ஜிம்முக்குள்ளே போயிட்டேனால் அந்த ஸ்ட்ரஸ்ஸு மனம் எல்லாமே நான் மறந்துடுவேன் ஏன்னால் அங்கே போய் ஒர்க்கவுட் பண்றப்போ அந்த வலியே எல்லாத்தேயும் மறக்க வச்சிடும் வேறே என்ன சொல்கிறது அதே மாதிரிதான் இப்போது சின்ன ஒரு நாலு வயசு பையன்லேருந்து அறுபது வயது தாத்தாவா உள்ள எல்லாத்துக்கும் எக்சைஸ் வந்து டெய்லியும் தேவை இப்போது எக்சைஸ் பண்ணி டெய்லியும் எக்சைஸ் ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் எக்சைஸ் பண்ணால் உடம்பு ஹெல்த்தியாக நம்ம வச்சிக்கலாம் வச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு எந்த நோயும் வராது நோய் எந்த நோயும் வராமல் பாதுகாப்பாக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு எக்கை எல்லோரும் எடுத்துக்க பாருங்கள் இப்போ பசங்களுக்கு வந்து டெஸ்டெஸ்ட்ரோன் லெவல் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிம்முக்கு போனால் டெஸ்டெஸ்ட்ரோன் லெவல் ரொம்ப அதிகமாகும் யாரும் இப்படிதான் சொல்கிறாங்க டெஸ்டெஸ்ட்ரோன் லெவல் கம்மியாகும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து யாருனால் ஜிம்முக்கு போகாம ஊரை சுற்றிட்டு இருக்கிற பசங்கதான் அந்தமாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது ஜிம் வந்து எப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு இருபது நிமிடம் ஒர்க்கவுட் பண்ணணும் அவ்வளோதான் அந்தந்த நாளைக்கு அந்தந்த நாள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகணும்